இப்பளுடைய எங்களுடைய கிராமம் வந்து ஒரு சின்ன குக்கு கிராமம் தான் எங்களோடய கிராமத்திற்கு பேருந்து வசதி என்பது மிகவும் ரொம்ப கடினமானது அடிக்கடி கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு ஒன்றமணி நேரத்துக்கு ஒரு பேருந்து அப்படித்தான் இருக்குது இதனால எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற பயணிகள் மக்கள்களை வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு வந்து இந்த ஒன்றமணி நேரத்துக்கு ஒரு பேருந்து இருக்கறதை ஒரு முக்காமணி நேரத்துக்கு ஒரு பேருந்து இல்லை அரமணி நேரத்துக்கு ஒரு பேருந்து கொடுக்கும் பொழுது அவங்களுடைய அன்றாட தேவை அன்றாட மருத்துவ வசதி அன்றாட கல்வி இவை அனைத்துமே வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் எங்களுக்கு இந்த பா பேருந்து வசதி கொடுக்கும் பொழுது அவங்கள் வந்து குறைஞ்ச ஊதியம் தான் அவங்களுக்கு கையில் இருக்குது தினக்கூலி என்பது அவர்களுக்கு குறைவு அதனால் அவர்களுடைய குறைஞ்ச பயண துட்டில் வந்து அவங்க பயணிக்கும் போது அவங்களுடைய வருமானம் மேலும் மேலும் வளருது இதனால் அவங்க வந்து ஷேர் ஆட்டோவோ இல்லை டூவீலரோ வச்சு அவங்கள் வந்து அந்த டாவுனுங்களுக்கும் போய் வரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேலும் மேலும் பாதிக்கப்படுது அதனால் எங்கள் ஊருக்கு ஒரு பேருந்து வசதி அடிக்கடி செய்து கொடுக்க ஒரு அரமணி நேரத்துக்கு ஒரு பேருந்து வசதி செய்து கொடுக்கும் பொழுது அவங்களோட வாழ்வாதாரம் மேலும் மேலும் வலுவடையும்